என்னுடைய மிகப்பெரிய பலம்னு பார்த்துட்டாக்கா நான் வந்து எந்தவொரு பிரச்சினையா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் தனியாகவே தன்னந்தனியாக இருந்து சமாளிச்சுக்குவேன் அதேபோல் பலவீனம்னு பார்த்துட்டாக்கா யாராவது ஏதாவது நெருங்கின சொந்தம் என்னுடைய தங்கச்சியே ஏதாவது சொல்லிவிட்டாக்கா நம்மளை இப்படி சொல்லிவிட்டாளே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வருத்தப்பட்டு சரி சொன்னால் சொல்லிவிட்டுப் போகிறா நம்ம அதையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மாற்றறதுக்கு முயற்சி பண்ணிப்பேன்